தர்மபுரி மாவட்ல முக்கியமாக தீபாவளி பொங்கல் புரட்டாசி பெருமாள் சாமி கும்பிடுவது இது நோன்பு வரலெட்சுமி நோன்பு எடுக்கிறது விநாயகர் சதுர்த்தி இது எல்லாம் முக்கியமாக கொண்டாடுவாங்க இதில் வந்து மாரியம்மா பண்டிகை வந்து அவங்கவுங்க ஜாதி ஜாதி இனத்தார்களோடு சேர்ந்து மிக நன்றாக கொண்டாடுவார்கள் அந்த மாரியம்மா பண்டிகை சாமி குலதெய்வம் சாமி இவங்கள்லாம் அவங்கவுங்க இனத்தார்களை சேர்த்து அவங்களுடைய ஜாதிக்காரங்களை சேர்த்து நல்லா கொண்டாடுவாங்க சந்தோஷமாகவும் நல்லா ஆடம்பரமாகவும் தீவிரமாகவும் நல்லா கொண்டாடுவாங்க சித்திரை தமிழ் புத்தாண்டும் அருமையா கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ்காரங்க கிறிஸ்மஸ் சூப்பராக கொண்டாடுறாங்க அவங்களுடைய அவங்க வந்து வருஷத்துக்கு ஒருமுறை அந்த கிறிஸ்மஸ் வர்றதினால அவங்க அந்த கிறிஸ்மஸை ரொம்ப ஆஹா அமோகமாக கொண்டாடுகிறார்கள் எல்லாம் எல்லாப் பண்டிகையும் எல்லா மக்கள்களும் மிகவும் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் முடிந்த அளவு அவங்களால் முடிந்த அளவு நல்லா கொண்டாடுகிறார்கள்